ஹலோ க்ரீன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஹட்சன் கீ வேணும் மேடம் அவைளபுல் இருக்குதுங்களா ஹட்சன் தான் வேணும் மேடம் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் எவ்வளோ பேமெண்ட் மேடம் அது த்ரீ டுவெண்ட்டிங்களா ஓகே மேடம் அந்த டென் எம்எல்லில் ஒரு சின்ன பேக் ஒன்னு வருமே மேடம் அது கொடுக்குறீங்களா நாப்ப

அப்படிங்களா மேடம் ஓகே மேடம் டோர் டெலிவரி அந்தமாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா மேடம் ஓகே மேடம் எனக்கு டோர் டெலிவரி வேணும் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா அட்ரெஸ் அப்படிங்களா மேடம் ஓகே மேடம் அட்ரெஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா நம்பர் ஃபைவ் பை டூ திருவள்ளுவர் சாலை

வித் இன்னும் டூ ஹவர்ஸில் பண்ண முடியுங்களா மேடம்

அப்படிங்களா மேடம் ஓகே மேடம் பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு நல்லாவே இல்லை மேடம் பேக்கிங்லாம் சரியாவே பண்ணவே இல்லை ஸோ கீழே விழுந்தால் கூட அது வேஸ்ட் ஆகுற மாதிரிதான் இருக்குது ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நீட்டா அதை க்ளோஸ் க்ளோஸன் டைப்பில் கொடுத்தனுப்புங்க மேடம் அதேமாதிரி இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்லாம் நல்லாருக்காது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வர சொல்லுங்கள் ஓகே மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே மேடம் தேங்க்யூ